நான் அந்தக்காலத்தில் படிக்கும் பொழுது பெரிய ப்ராஜெக்ட்டுலாம் சொல்லலை சின்ன சின்ன பொம்மைகளை செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க வீடு வீடு கட்டிட்டு வர சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ எனக்கு பிடித்தமாதிரி என்னால் முடிஞ்சதை அந்த வீடு கட்டி வீடு வீடு கட்டி பொம்மை அந்த அட்டையிலேயே கட்டி எடுத்துட்டுப் போனேன் அதைப் பார்த்து அதில் வாசல்லாம் போட்டு படமெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் பக்கத்தில் செடிங்கள் கூட நட்டு வச்சுருந்தேன் சின்ன புல்லு வச்சு வச்சுருந்தேன் அதை பார்த்துட்டு பார்த்தாலும் அது ரொம்ப ஆச்சரிய பரவாயில்ல நல்ல பாராட்டினார் பாராட்டி எனக்கு இரண்டாவது பரிசாக தொகை ஐநூறை கொடுத்தார் அதை வாங்கி நான் மிகவும் மகிழ்ந்தேன் வீட்டுக்கு எடுத்துச் சென்று என்னுடைய பெற்றோர்களிடம் காட்டி மிகவும் அவங்க அக அகம் மகிழ்ந்தார்கள் இதைப் பார்த்து மற்ற மாணவர்களும் அதிலேயே மிகத்தீவிரமாக அதை இறங்கி அதை மறுபடியும் செய்ய ஆரம்பித்தார்கள் அது மிகவும் எனக்கு பிடித்த பிடித்திருந்தது இந்த அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் நான் செய்த முதல் ப்ராஜெக்ட் என்று நினைக்கிறேன் மற்றும் அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன்